ஹலோ சொல்லுங்கம்மா ஆமாம்மா சொல்லுங்கம்மா என்னம்மா வேணும் வீட்டுக்கு ஆ சரிங்கம்மா ஆப் ஆ சரிம்மா நம்ம கடையில் எல்லா ஐட்டமும் இருக்குது ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி வீட்டுக்கு தேவையான பொருள் கூ வாழைப்பழம்லாம் இருக்குது இப்போது கருப்பு திராட்சை லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு கிலோ எண்பதுரூபா தான் கிலோ நூற்றி இருபது ரூபா இருந்தது கருப்பு திராட்சை கிலோ எண்பது ஆப்பிள் நூற்றி எண்பதுரூபா ஆகும்மா கிலோ வேற என்னென்னம்மா வாழைப்பழம் ஆப்பிள் கிலோ நூற்றி எண்பது வாழப்பழம் கிலோ அறுபது ரூபா இருக்குதும்மா இல்லை கற்பூர வாழை இருக்குது கிலோ ஐம்பது ரூபா தான் ஒரு கிலோ வாங்கினா ஒரு கிலோ இலவசம் நம்ம கடையில் ஆஃபர் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் ஆ அப்புறம் வேற என்னம்மா வேணும் ஆப்பிள் ஆரஞ்சு வந்து கிலோ எண்பது ருபாம்மா வேற என்னம்மா பழம் வேணும் உங்களுக்கு ஆ மாதுளம்பழம் இருக்குதும்மா கிலோ நூற்றி எண்பது கொடுத்துட்டு இருந்தேன்மா இப்போ இந்த ரெண்டு நாளாக வில கொஞ்சம் குறஞ்சிருக்கு கவலைப்படாதீங்கம்மா நம்ம கடைக்கு வர கஸ்டமர் எல்லாமே நான் விலலாம் குறைச்சி தான் தந்துட்டு இருப்பேன் நூற்றி எண்பது ருபாயிலேர்ந்து நான் உங்களுக்கு நூற்றி ஐம்பது ருபாய்க்கு தான் தந்துட்டு இருக்கேன் நம்ம தெரிஞ்ச கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் போன்ல நம்ம சொந்தக்காரங்க ரிலேஷன் மட்டுந்தான் ஆ நூற்றி ஐம்பது தான் வீட்டுக்காம்மா ஆ சரிம்மா எதில் எல்லாம் ஏற்றி ஆ சரிங்கம்மா நீங்கள் உங்கள் அட்ரெஸ் எல்லாம் நல்லா கொடுத்தீங்கன்னா அட்ரெஸ் மட்டும் எனக்கு உடனே மெசேஜ் பண்ணிவிடுங்க நான் இந்த கொரியர் மூலயம் பசங்கள் நம்ம தனியாக இருக்காங்க வண்டியில் எடுத்துட்டு வர்றத்துக்கு எந்த அட்ரெஸ் மட்டும் சொன்னால் அந்த அட்ரெஸுக்கு நாங்கள் டேரெக்டாக டெலிவரிக்கு கொடுத்துருவோம்மா நீங்கள் எப்படி காசு நேர்ல கையில் கொடுக்குறீங்களா இல்லைன்னா கொரியர் வாட்ஸ் ஆப்பில் ஜிபே மூலயமா அனுப்புகிறீங்களாம்மா ஆ சரிம்மா நாங்கள் போட்டு பில்லு போட்டு நாங்கள் கொடுக்குறோம் ஆ சரி ஓகேம்மா நான் ஆள் அனுப்பிச்சு விட்றேன்மா சரிம்மா வச்சிடுங்கம்மா ஆ சரிம்மா கண்டிப்பாக போடுறேன்ம்மா சேரி ம் பாய்ம்மா